ஆ ஹலோ ஹலோ வணக்கம் சார் என்னோடய பேர் வந்து சரண்யா சார் ஆ சார் நான் வந்து திருக்கோவிலூரில் என் பொண்ணை படிக்க வச்சுட்ருந்தேன் லெவல் டென்த்து வரைக்கும் படிச்சுருக்காங்க டென்த்தில் வந்து நானூற்றி முப்பது மார்க் எடுத்திருக்காங்க சார் இப்போ நாங்கள் விழுப்புரத்தில் இருக்கோம் விழுப்புரத்தில் விசாரித்து பார்த்தல உங்கள் ஸ்கூல் ந நல்லா பெஸ்ட்டாக சொல்லித் தரதாக சொன்னாங்க சார் ஆ ஓகே சார் என் பொண்ணு பேர் வந்து அகல்யா சார் அவங்க வந்து திருக்கோவிலில் தான் படிச்சுட்ருந்தாங்க ஆனால் வந்து நானூருக்கு மேலே மார்க் எடுத்துவிட்டாங்க பட் வந்து நான் லவெல்த் ட்வெல்த் தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்னாக இருக்குது அதனால் வந்து உங்கள் ஸ்கூல் விசாரித்து பார்த்ததுல உங்கள் ஸ்கூல் நல்ல கோச்சிங் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால் தான் நான் அன்னைக்கு நான் வந்து சேர்க்கலான்ட்ருக்கேன் என்னென்ன சர்ட்டிஃபிக்கேட் சார் சொன்னீங்க ஆ ஓகே சார் வரும்போது என்னோடய டாட்டரையும் கூப்பிட்டு வரணுமா சார் ஆ ஓகே சார் இப்போ ஆ ல லவல்த்துனு பார்த்திங்கன்னா சார் கோச்சிங் இப்போ எப்படி சார் இருக்குது கோச்சிங் பற்றி கொஞ்சம் சொல்கிறிங்களா ஆ ஓகே சார் தேங்க் யூ சார்